விவசாயத்தில் வந்து ஃபஸ்ட் ஏர் உழுவோம் அப்புறோம் வாய்க்காலெலாம் வெட்டுவோம் வாய்க்காலெலாம் வெட்டிட்டு அப்புறோம் நெல் போடுவோம் நெல் போட்டுட்டு அது பயிராக வந்ததுக்கப்புறோம் ஏர் ஓட்டிவிட்டு திரும்பி ஓட்டிவிட்டு அப்புறோம் எல்லாத்தையும் கூப்பிட்டு பயிர் நடுவோம் பயிர் நட்டுவிட்டு அப்புறோம் தண்ணீர் விடுவோம் தண்ணீர் விட்டுட்டு தண்ணீர் விட்டுட்டு கொஞ்சம் இதில் பயிர் நல்லா இது பண்ணுவோம் அது மாதிரி எல்லாம் கும்பலாக பயிர் நடுறது ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்ககூட உக்காந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்புறோம் பயிர் நட்டவொடனே தண்ணீர் பாய்ச்சிவிட்டு அப்புறோம் வாய்க்காலெலாம் வெட்டிவிட்டு வாய்க்காலெலாம் வெட்டிவிட்டு அதுக்கப்புறோம் கொஞ்சம் நாள் கழிச்சு போய் அப்புறோம் நெல்லெலாம் வளர்ந்துருக்கா அது பூச்சி அடிக்கிறதா அதுக்கு உரம் போடணும் அதுக்கப்புறோம் நெல் மிஷின் எடுத்துட்டு வந்து நெல் அறுத்துட்டு அப்புறோம் நெல் இருக்குது நெல் அறுத்துட்டு நெல் மிஷினுக்கு போய் அறுவடை செஞ்சு அது மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து அந்த அரிசி பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு விவசாயத்தில் வந்து நிறையா பயிர் நடுறது வந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் கும்பலாக பயிர் நடுறது வாய்க்கால் பாச்சுறது அந்த மாதிரி செடிக்கு நான் செடி ஏதாச்சும் பூச்சி அடிக்கிறதா வேறு ஏதாச்சும் நோய் அடிக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு உரம் போடுவோம் யூரியா போடுவோம் பயிரை பாதுகாப்பாக வளர்ப்போம் நல்ல ஹாப்பியாக இருக்கும் அது வளர்ந்து அதுக்கப்புறோம் நெல் மிஷின் வந்து அறுக்கிறது நல்லாயிருக்கும் அறுத்துட்டு நெல்லெல்லாம் கொண்டு போய் மூட்டையில் வந்து வாங்கிட்டு போவாங்க மூட்டையில் வாங்கிட்டு போயிட்டு அது அந்த நெல்லோடைய இது தொடுறது நல்ல ஹாப்பினஸாக இருக்கும் அந்த நெல் பார்க்கறதுக்கு ரொம்ப